ஆழ்துளை கிணறுங்கிறது என்னென்னா போர் போட்டு ம பூமிக்கு அடியில் துளை போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை அடி இறக்குவாங்க தண் பைப்பு மிஷின் மூலிமா மிஷின் மூலிமா ஓட்டை போட்டு ஒரு நாற்பது அடியில் தண்ணி வரும் அறுபது அடியில் தண்ணி வரும் எப்படி வேண்ணாலும் வரும்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் நூற்றி அறுபது அடி அறுபது அறுபது அடி வரைக்கும் போட்டிருக்கோம் தண்ணி இருக்குது ஆனால் என்ன எங்கள் ஊரில் நார்மலாக வா கார்ப்ரேஷன் வாட்ரு முனிசிபாலிட்டி வாட்ரு வராத டைமில் தான் நாங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணுவோம் அது எப்படினா போர் வெல் போட்டதுக்கு அப்புறம் பைப்பை இறக்குவாங்க அந்த அடி வரைக்கும் இறக்கி மோட்ரை இறக்கி அதுக்கு அப்புறம் தண்ணி வந்து மோட்டார் மூலிமா நம்ம வந்து மேலே தண்ணி எடுத்துக்கிறது தண்ணி எடுத்துக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைச்சுக்கோயேன் யூஸ் பண்ணிக்குவோம் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவான கிணறு இருக்குது அந்தந்த ஏரியாவுக்கு இருக்குது அந்த ஏரியாவில் தண்ணி இல்லாதப்போ அடுத்த கிணத்துக்கு போவாங்க அந்த மாதிரி எது ஒன்று உப்பு தண்ணியாக இருக்கும் இன்னொன்று நல்ல தண்ணியாக இருக்கும் நல்ல தண்ணி கிணத்துக்கு குடிக்கிறதுக்காக எல்லாேரும் எடுக்க போவாங்க ஊர் மக்களெலாமே அந்த தண்ணியை அந்த தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க இந்த வெயில் காலமெலாம் வந்ததுனா ரொம்ப தண்ணி பஞ்சம் வரும் அந்த மாதிரி டைமில் பொது கிணறு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஊர் கிராமத்தில் பொதுவாக இருக்கும் ஒரு ஒவ்வொரு ஏரியாவுலேயும் ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துல கயிறு கட்டி திருகாணி போட்டு சேர்ந்துவாங்க கயிறு கட்டி வல்லம் போட்டு சேர்ந்துவாங்க முதலலாம் இன்னும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கிணத்துல இப்பெல்லாம் நான் நாகரீகம் ஆகிடுச்சி இல்லையா கிணறு தண்ணி அதிகம் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ண யாரும் சேர்ந்துறத்துக்கு தண்ணி சேர்ந்த இழு தண்ணி இழுக்குறதுனு சொல்லுவாங்க அந்த மாதிரி இழுக்குறத்துக்கு யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை அந்த அளவுக்கு அவங்க வந்து மெத்தனமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானெலாம் சின்ன வயதா இருக்கிறப்ப தண்ணி சேர்ந்தி கொண்டு வந்து ஊற்றி குளிச்சுட்டு அதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போவோம் அப்புறம் ஈவினிங் வந்து தண்ணி சேர்ந்துவோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது பார்த்துருக்கோம்